நான் மோஸ்ட்லி வெளியில் போகணும் அப்படின்னாலே வந்து ஏசி பஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஏன்னால் அதில் வந்து எனக்கு கம்ஃபர்ட்டபிளாக இருக்கும் சீட்ஸும் சரி ஸ்லீப்பிங் பெட்டு பெட்டும் சரி அது அப்புறம் வந்து ப்ளஸ் ஏர் ஏசின்றதுனால் கொஞ்சம் நல்ல தூக்கமும் வரும் ப்ளஸ் வந்து பீஸ்ஃபுல்லாக போயிட்டு வரலாம் அப்படின்றதுனால நான் எப்போயுமே ஏசி பஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு வந்து எதனால் நான் அதை ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னா அதில் வந்து எனக்கு பெருசாக இப்போ தூங்குறதுக்கு ஸ்லீப்பிங் பெட்டு வந்து இருக்கும் அதனால் தூங்குறதுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது சிரமம் இருக்காது ப்ளஸ் வந்து எனக்கு பேக் பெய்ன் வராது அப்புறம் ஹெட் பெய்ன் வராது பேக் பெய்ன் வந்து நான் விழுந்துட் ஓ ஒரு டைம் பைக்கில் விழுந்துட்டதனால் எனக்கு ஹிப்பு வந்து பயங்கரமாக வலி எடுக்கும் எங்கேயாது கொஞ்ச தூரம் ட்ராவல் பண்ணால் அதனால் வந்து இங்கே ஸ்லீப்பிங் பெட்டு இருக்கறதுனால் எனக்கு ரொம்பவுமே வந்து கம்ஃபர்ட்டபிளாக இருக்குது இதில் போயிட்டு வர்றதுக்கு ப்ளஸ் எந்த டென்ஷனு அன்கம்ஃபர்ட்டபிளாகவே ஃபீல் பண்ண முடியாது அந்தளவுக்கு இருக்கும் இது வந்து யூ இது வந்து நான் யூஸ் பண்ணுறது மெய்னாக வந்து என்னோடய ஹிப் பெய்ன் தான் ஏன்னால் இப்போது நிறைய தூரம் உட்காந்துட்டே நம்ம ட்ராவல் பண்ணக்குள்ள வந்து ஹிப்பு பேக் பெய்ன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் எனக்கெல்லாம் இன்னுமே அதிகமாக இருக்கும் அழுக வர்ற அளவுக்கு ரொம்ப பேக் பெய்ன் வரும் ஆனால் இப்போ ஏசி பஸ்னால் ஸ்லீப்பிங் பெட்டெலாம் இருக்கும் அதில் அதனால் மெய்னாக நான் அதுக்காக மட்டுமே வந்து ஏசி பஸ்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஒரு ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி கிடைக்கும் அதில் போகக்குள்ள ஏன்னால் ஒரு ஏசி பஸ் அப்படின்னா ஒ எப்படியும் ஒரு ட்வெண்ட்டி டு டெ தேர்ட்டி மெம்பர்ஸ் வரைக்கும் தான் வருவாங்க ப்ளஸ் வந்து ஒரு அஃபர்டபிள் ப்ரைஸில் இருக்கும் அது ஈசியாகவும் இருக்கும் எனக்கு வந்து மோஸ்ட்லி பேக் பெய்ன் வராமல் இருக்கிறதுக்காக நான் அதை ப்ரிப்பேர் பண்ணுவேன்